இன்றைய காலகட்டத்தில் இந்தியா இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சவால்கள் அப்படினு பார்த்தோம்னா சில விஷயங்கள நம்ம பேசி தான் அதாவது முக்கியமாக இப்போ நம்ம நாட்டில் மக்கள்தொகைப் பெருக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவுத்தேவைங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆனால் இங்கே சவால் சிக்கல்னு அப்படினு பார்த்தோம் அப்படினா இந்த உணவு உற்பத்தி பெருக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா கவனிக்க வேண்டியதாக இருக்குது என்ன அப்படினா எல்லா மனிதனுக்கும் சீரான சத்தான உணவு கிடைக்குதா அப்படின்றது தான் இதில் என்ன பிரச்சினன்னு கேட்குறீங்களா அதாவது நம்ம எங்கள் காலத்தில் பார்த்தீங்க அப்படினா விவசாயங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக செலவில்லாமல் நம்ம உணவு உற்பத்தியை பெருக்க முடிஞ்சுது ஒரு இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்னாடியெலாம் அப்படித் தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கனா இந்த விவசாயிகள் பாடுகிற பாடு ரொம்ப சிரமமாக கஷ்டமாருக்கு கேட்கம்போதே அதாவது நாங்கள் பள்ளியோடம் போயிட்டு வந்து அந்த காலத்தில் வயலில் எங்கள் அப்பா தாத்தாவோடய போய் வேலைகளெலாம் செஞ்சு எங்களை பழக்கிவிட்டாங்க அதனால இந்த விவசாயம் இன்றைக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடிஞ்சு வந்தது ஆனால் எங்கத்தலைமுறையில் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எங்கள் தந்தை தாத்தா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட மாதிரி இந்த தலைமுறைக்கு கற்றுக்கவும் இல்லை ஒரு சிலர் கற்றுக் கொடுக்கவும் விரும்பல அதாவது இதை ரொம்ப சிரமமானதாக பார்த்துக்கிட்டு இதைவிட கை நிறைய சம்பாதிக்கக் கூடிய தொழில்களை நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கிவிட்டர்ணுன்னு எல்லோரும் அதுக்கே போயிட்டோம் இதனால வந்த பிரச்சின என்ன அப்படினா விவசாயிகள் பெரும்பாலானவர்கள் வயதானவங்களா மாறிட்டதுனால் அதை செய்ய முடியல அந்த விவசாய வேலையானது அப்படியே தொய்வாக போயிருச்சு அதனால என்ன பண்ணாங்க நிலத்த உழுவாமல் தரிசாவே விட்டுட்டாங்க சரி அதன் பிற்பாடு இந்த வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து நம்ம நாட்டில் இந்த மண்ண வளம்படுத்துகிறோம் அப்படினு நிறைய ரசாயனம் கலந்த உரங்களை கொண்டு வந்து இங்கே குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்ன வ பிரச்சினன்னா இந்த ரசாயன உரங்கள் போட்ட அந்த நிலமானது தன்னுடைய உறுதி தன்மையையும் தன்னுடைய முழுமையையும் இழக்க ஆரமிச்சுருச்சு அதில் எப்படி இழந்ததுன்னு கேட்டிங்கனா அந்த அதில் இருந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே மண்ணில் இருந்தக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் எல்லாமே இன்றைக்கு அந்த ரசாயனம் போட்டதுனால் அது தன்ன வாழ்விச்சிக்கொள்ள முடியாமல் மடிஞ்சு போச்சு மண்ணில் நுண்ணுயிரிகள் பெருக்கம் குறஞ்சுது நிலங்கள் எல்லாம் விளையக்கூடிய தகுதிய இழந்தது அதனால உணவு உற்பத்தி பாதிக்கப்படுது ரசாயன உரம் போட்டு போட்டு போட்டு அது போட்டால் தான் வளரவேன்ற நிலமைக்கு இந்த நிலத்த நம்ம கொண்டு போயிட்டோம் அதனால் இயல்பாக வரவேண்டிய உணவுப் பெருக்கம் போச்சு கிடைக்குற உணவும் எல்லாமே அதை சாப்பிட்டா நோய் வரக்கூடியதாக மாறிவிட்டது இதனால் தான் இந்தியா இப்போ முதல்ல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கலான சவால் என்ன அப்படினா இப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில விவசாயிகளை ஒன்றினைத்து இந்த விவசாயங்கிறது வந்து எப்படி ரசாயனம் இல்லாமல் இயற்கையாக செஞ்சால் நமக்கு பயன்படுமோ அப்படி செஞ்சு இந்த உணவு உற்பத்தியில் நம்ம தன்னிறைவு அடைய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கோம் அதற்கு அடுத்து முக்கியமான பிரச்சின என்ன அப்படினா எல்லோருக்கும் சமமான கல்வி வழங்கப்பட வேண்டும் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கால தேவையாக இருக்குது அதாவது வசதி படைத்தவர்கள் வந்து அவர்களுக்குனு தனிப் பள்ளிக்கூடமோ சாமானியனுக்குனு ஒரு அரசு பள்ளிக்கூடமுன்ற நிலமை மாறணும் அப்படி மாறி எல்லோருக்கும் ஒரே தரமான கல்வியாக இந்த அரசாங்கம் செஞ்சு அதுக்கான தீர்வை எடுத்தால் தான் இனி வரக்கூடிய அந்த எதிர்காலம் எல்லோரும் சமமானதாக எல்லோரும் ஒரே அறிவுடைய அந்த நிலமையை அடைய அரசு செய்யணும் அதே போல் இந்த பாதுகாப்புக்காக இந்தியாவுடைய பாதுகாப்புக்காக நம்ம அரசு செஞ்சுக்கிட்ருக்குற விஷயங்கள இன்னும் இந்த உளவுத்துறை அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கவனித்து அதுக்கு உண்டான தீர்வை எடுக்கணும் இது எல்லாமே இப்போ நம்ம அரசாங்கம் செய்யவேண்டிய செயல்களாக இப்போ வரையும் நான் பேசிட்டு வந்துருக்கேன்ப்பா